அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்து ரெண்டு ஐம்பத்தி ஒன்னாயிரத்து இரநூத்தி எண்பத்து ஒம்பது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்றி எண்பத்து ஒம்பது எட்டு லட்சத்து எழுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐந்நூற்றி இருபத்தி ஒன்று அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்து மூணு